ஆ சொல்லுங்கம்மா என்ன பிரச்சன்னை உங்களுக்கு அப்படியா என்ன பண்ணுது உங்களுக்கு

அப்படிங்களா மாதவிடாயெல்லாம் கரெக்டாக வருதாம்மா கடந்த ரெண்டு மாசமாக உங்களுக்கு மாதவிடாயெல்லாம் கரெக்டாக வந்துட்டுருக்கா அப்படியா அப்படிங்களா

இதுக்கு முன்னாடி ஆ ஆ இதுக்கு முன்னாடி இதை மாதிரி பிரச்சன்னை உங்களுக்கு வந்துருக்கா இல்லைன்னா இது தான் முதல் தடவையாம்மா அப்படிங்களா ம் ம் எத்தனை நாளாகருக்கு ரெண்டு நாளாயிருக்குங்களா ஆ அப்படிங்களா எ காரம் புளிப்பு காரம் அதிகமாக சேர்த்துக்காதிங்க இப்போத்திக்கி சரிங்களா கொஞ்சம் வந்து நான் டானிக் டேப்லட்ஸ் எழுதித்தரேன் பாருங்க பார்த்துட்டு டேப்லட்ஸ் ஒரு ஒன் ஒரு வாரத்துக்கு எழுதித்தரேன் பார்த்துட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சி எல்லாம் சுமாராச்சின்னா அப்படியே விட்டுருங்க இல்லைன்னா திரும்ப வாங்க இது வந்து பழங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க காரம் வந்து எதுலேயும் ந நிறைய சேர்த்துக்காதீங்க சால்ட்டு கூட கொஞ்சம் கம்மியாகவே போட்டு சாப்பிடுங்க சரிங்களா பேக்டீரியா வந்து அதிகமாக இதுவாச்சின்னா இந்தமாரி ப்ராப்ளம்லாம் வரும் ஒரு வாரம் டேப்லட் கொடுக்குறேன் பாருங்க ஒரு வாரம் கழிச்சி இதேமாதிரி பிரசன்னைன்னா நம்ம ஸ்கான்னு அதெல்லாம் எடுத்துப்பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஜெலசல் டானிக் எழுதித்தாரேன் அப்புறம் பார்த்திங்கனா சுடுதண்ணி வச்சிக்குடிங்க சுடுதண்ணி சீரகம் போட்டுக்குடிங்க அப்புறம் வந்து அண்டு ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் கொஞ்ச நாளைக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இந்த காரமான காரக்குழம்பு ஐட்டம்ஸ்ஸு தக்காளி தொக்கு ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த பழைது கூழ் கஞ்சி அந்தமாரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பால் காஃபி டீயெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பால் அந்தமாரி பொங்கல் சோறு பழைது அந்தமாரி சாப்பிடுங்க சரிங்களா நான் எழுதித்தரேன் ஒரு வாரத்துக்கு பாருங்க ஓகேங்களா சரிங்கம்மா ம் சரிங்கம்மா வாந்திருக்கா வாந்தி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒழுங்கா டைம்க்கு சாப்பிட மாட்டுறிங்க அதனால் தான் வாந்தி எடுக்குது நீங்கள் டைம்க்கு சாப்பிடீங்கன்னா வாந்தியெல்லாம் கன்ட்ரோல்லாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றது ஒத்துக்கமாட்டிங்கிது அதான் இப்போதிக்கி வயிற்றில் புண்ணு எதுனா இருந்துச்சுன்னா இந்தமாதிரி சிம்டம்ஸ் தெரியும்மா உங்களுக்கு வயிற்றில் புண்ணு இருக்குதுன்னா அதுக்கு புளிப்பு தன்மைலாம் சேர்த்துக்ககூடாது புளிப்புதன்மை சேர்த்துக்கலாம் வயிற்றில் புண்ணு இருக்குதுன்னா புளிப்புத்தன்மை சேர்த்துக்கலாம் அந்த புளிப்புத்தன்மையில் இருக்கற ஆசிடே வந்து அந்த புண்ணே வந்து கம்ப்ளீட்டாக அழிச்சிடும் அந்த பேக்டீரியாவை வந்து அழிச்சிடும் பாருங்க ஆ வயிற்றுவலி எதுனா இருக்காம்மா வயிற்றுவலி அப்படியா சரி சரி ஓகே இது டேப்லெட் தரேன் பாருங்க பார்த்துட்டு ஒன் வீக் கழிச்சி வலி இருந்தால் வாங்க நம்ம ஸ்கான் எடுத்துப்பார்க்கலாம் ஓகே சரிம்மா சரி ம் ஆ